என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு மற்றதுலேருந்து எப்படி வேறுபடும் அப்படின்னு கேட்டீங்கன்னால் ஃபோட்டோ ஆங்கிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ரொம்ப ரொம்ப அன்யூஸுவலான ஆங்கிலாக இருக்கும் அதாவது எல்லோருமே நின்று நார்மலாக நம்ம ஐ லெவல்ன்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி ஃபோட்டோ எடுக்காமல் ஒரு கிரவுண்ட் லெவல் ஆகட்டும் ஒரு பிரெஸ்பெக்டிவ்வாக வந்துட்டு அன்யூஸுவலான பிரெஸ்பெக்டிவ்ன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸ்சாம்பிள் நம்ம பார்க்குற கோணமே வந்து வித்தியாசமான ஒரு கோணமாக இருக்கணும் பாடை ஃபோட்டோகிராஃபி கிரவுண்ட் லெவல் ஃபோட்டோகிராஃபி இல்லைன்னா பெட்டைப் ஃபோட்டோகிராஃபி ஃபிஷ்ஷை ஃபோட்டோகிராஃபி அந்தமாதிரில்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது உலகத்தை நம்ம ஒரு பார்க்காத கோணத்திலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து நமக்கு எப்போதுமே இருக்குது அதுதான் வந்து என்னை ஃபோட்டோகிராஃபிக்குள்ளேயே வந்துட்டு இழுத்துகிட்டு வந்துச்சு அதுவும் இல்லாமல் லைட்டிங்கிறது தான் ஃபோட்டோகிராஃபிக்கிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன ஃபோட்டோ என்ன ஃபோனோ இல்லை கேமராவோ வச்சிருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம லைட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லைட்டிங் என்ன இருக்குங்கிறதை உணர்ந்து நம்ம ஃபோன்லேயோ இல்லை கேமராவிலையோ ஃபோட்டோ எடுக்கும்போது அதை வந்து சரியான ஒரு அலைன்மென்ட்டில் வச்சு எடுக்கும்போது இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்தது அப்படிங்கிறது தனித்துவமாக தெரியும் ஏன்னா அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்போது இது வந்து ஒருத்தவங்கள் சாதாரணமாக எடுக்கிற ஃபோட்டோகிராஃபி மாதிரி இல்லையே ஃபோட்டோகிராஃபி நல்லா தெரிந்த இல்லை லைட்டிங் பற்றி படித்த ஒருத்தவங்க எடுத்த மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் சினிமாவுக்கு நிகரான ஒரு ஃபோட்டோ தான் நம்ம எடுக்கணும்னு விரும்புகிறோம் அதைத்தான் வந்துட்டு என்னோடய புகைப்படங்கள் வந்து சொல்லவும் விரும்பும் அதில் ஒரு கருத்து இருக்கும் அதோடய ஆங்கிளும் பிரெஸ்பெக்ட்டிவ்வும் வித்தியாசமாக இருக்கும்